நான் சமையல் பண்ணும் போது எப்போதும் முன்னெச்சரிக்கையாக தான் இருப்பேன் எப்படின்னா இப்போ சிலிண்ட்ரு அடுப்பில் நான் யூஸ் பண்றோம்னா சிலிண்ட்ரு அடுப்பை ஃபஸ்ட்டு கீழே ரெகுலேட்ரு ஆன் பண்ணியிருக்கானு பார்ப்பேன் ஆஃப்பில் தான் வச்சுருப்பேன் முக்கியமாக அதுக்கப்புறம் ஆன் பண்ணுவேன் ஆன் பண்ண பிறகு லைட்ரு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்பேன் நல்லா அதுக்கப்புறம் தான் அடுப்பு பற்ற வைப்பேன் பற்ற வைக்கும் போதும் அந்த ரெகுலேட்டரில் எதுவும் அடைப்பு இருக்கா இல்லை அந்த டீப்பு வழியா சிலிண்ட்ரு எதுவும் கசிஞ்ச மாதிரி வாடை வருதா அதலாம் பார்த்து செக் பண்ண பிறகு தான் அடுப்பை பற்ற வைப்பேன் லைட்டர் நல்லா தீ எரியுது சரி ஓகே அப்போ இனிமேல் நம்ம அடுப்பை பற்ற வைக்கலாம் அப்படின்ட்டு கவனமாக இருந்து அடுப்பை பற்ற வைப்பேன் அதுக்கப்புறமும் அடுப்பை பற்ற வச்சு சமையல் வேலை முடியும் போதும் என்ன செய்வேன் மேலே ஆஃப் பண்ணிருக்கோமா கவனமாக அந்த பட்டனை ஆஃப் பண்ணணும் அப்புறம் ரெகுலேட்ரில் கீழே ஆஃப் பண்ணணும் ஓகே அதேமாதிரி வெளியில் போகும்போதும் எச்சரிக்கையாக இருப்பேன் ஏதாவது சமையலில் நம்ம கேஸ்ஸை திறந்து வச்சுட்டோமோ இல்லை கீழே வந்து ரெகுலேட்டர் எதுவும் ஆன் பண்ணி வச்சிருக்கோமா அப்படின்னு கவனிப்பேன் பார்த்துட்டு ஓகே நம்ம எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறந்தான் வெளியில் கிளம்புறது அப்பறம் கரண்டு அடுப்பில் யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா கரண்டு அடுப்பை ஃபஸ்ட்டு ப்ளக்கு சொருகும் முன்னாடி கையில் ஈரம் இருக்குதா ஈரம் இல்லையா அப்படி பார்ப்பேன் கையில ஈரம் இல்லைன்னா ப்ளக்கை நீட்டாக சொருகிவிட்டு சுவிட்ச்ச ஆன் பண்ணி லைட் எரியுதா கரண்ட் அடுப்பிலனு பார்ப்பேன் அதேமாதிரி லைட்டு நல்லா எரியுது கரண்டு அடுப்புலேயும் தண்ணி இல்லாமல் ஏதாவது ஒரு துளி தண்ணி இருந்தால் கூட ஒரு துணி எடுத்து நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளக்கை சொருகி சுவிட்ச்ச ஆன் பண்ணி அடுப்பில் பாத்திரத்தை வைப்பேன் அப்படி ஒரு முன்னெச்சரிக்கையோடு கவனமாக இருந்து வேலை செய்யணும் அதேமாதிரி தான் நானும் செய்வேன் அப்புறம் ஒரு விறகு அடுப்பில் அவசரத்துக்கு சமையல் பண்ண வேண்டிய சூல்நிலை வந்துச்சுன்னா விறகடுப்ப பற்ற வச்சு விறகு வச்சு அது எரிகிறதுக்காக கொஞ்சம் மண்ணெண்ணைய ஊற்றி பற்ற வைப்பேன் பற்ற வச்சுட்டு சமையல்லாம் பண்ணிட்டு இப்போ பற்ற வச்சு சமையல் பண்ணும் போது சட்டியை வைக்கணும் எண்ணெய்யை ஊத்துகிறோம்னா விறகு அடுப்பில் புக்குனு தீ பிடிக்கும் ஐயையோ அப்படி பிடிக்காத அளவுக்கு சிம்மா விறக வெளியே இழுத்து வச்சு தீ எரிக்க வச்சுட்டு நல்லா சிம்மில் மாதிரி வைச்ச மாதிரி விறகு இழுத்து சமையல் பண்ணிட்டு சமையல் பண்ணும் போது நம்ம வந்து கரித்துணி தான் யூஸ் பண்ணுவோம் விறகு அடுப்பில் அந்த துணியை பிடிக்கும் போது அதில் தீ வருதா அப்படிங்கிறது கவனிக்கணும் பொசுக்குனு சில பேர் கவனம் இல்லாமயே அந்த துண்டில் தீ பிடிச்சி எரியும் பிடித்துணியில் சட்டியோடு பிடித்துணியில் தீ பிடிச்சி எரியும் அது வந்து ரொம்ப உயிருக்கு ஆபத்து அதுவும் நம்ம மேலே மறந்து போய் சட்டி எடுத்து கீழே வைக்கணும்னா அந்த டவலில் உள்ள தீ பிடிச்சது நம்ம மேலே கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை நல்லா கவனத்துடன் பார்க்கணும் அதேமாதிரி விறகு அடுப்பில் சமையல் பண்ணி முடித்த உடனே விறகு வெளியே இழுத்து வச்சு லைட்டாக தண்ணி தொளித்து விட்டுறணும் ஏன்னா அந்த கங்கானது கசிஞ்சு கசிஞ்சு காத்தடிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற இடங்கள்ல விழுந்துச்சின்னா துணி கூட காய போட்டுருப்போம் தீ புடிச்சிடும் அதனால் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிவேன் அதேமாதிரி சமையல் பண்ணும் போதும் முன்னெச்சரிக்கையாக இப்போது ஒரு மட்டன் கொழம்பு வைக்கிறேன் சிக்கென் கொழம்பு வைக்கணும்னா அதுக்குரிய சாமான ஃபஸ்ட்டு தேங்காய் அரைத்து வச்சிக்குவேன் காய்கறிலாம் கட் பண்ணி வச்சிக்கிவேன் முன்னெச்சரிக்கையாக தக்காளி பல்லாரி வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் தட்டி வச்சிக்கிவேன் எல்லாம் பக்கத்தில் கட் பண்ணி வைச்ச பிறகு தான் அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய்யை ஊற்றி கடுகு போடுறது அப்படின்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும் ஹாங் இந்த சமையல் பண்ணோம்னா நம்ம இதை தான் செய்யணும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வைக்கிறது அப்படின்னு போட்டு சமையல் பண்ணுவோம் இப்படி தான் எச்சரிக்கையாக இருக்கணும் முன்னெச்சரிக்கையாக அதேமாதிரி எந்த ஒரு அடுப்பில் வேலை செஞ்சாலும் சரி முக்கியோம் பெண்களுக்கு கவனம் தேவை கரண்டு அடுப்பிலனா ஈரம் இருக்கக்கூடாது கேஸ் அடுப்பிலனா ஏதாவது டீப்பு மூலமாக கசியுதா லீக் ஆகுதா அந்த எரிவாய்வு அப்படின்னு கவனிக்கணும் அப்புறம் ரெகுலேட்ரு ஆஃப் ஆகியிருக்கா அதையும் நல்லா கவனிக்கணும் கேஸ்ஸை திறந்து வச்சுட்டு நம்ம சட்டியை கீழே இறக்கி வச்சுட்டு வெளியே போய்ட்டோமா அப்படிங்கிறத கவனித்து தான் வெளியே போகணும் முதல்ல முக்கியமாக விறகு அடுப்பும் அதே தான் சமையல் பண்ணி முடிச்சோடனே கங்கு வெளியே இழுத்து வச்சு அணைச்சிடணும் எக்காரணம் கொண்டும் கங்கை போட்டு வெளியே போயிறக்கூடாது போனோம்னா நமக்கு உயிர் ஆபத்து தான் அதனால நல்லா சமைக்கும் போது பெண்கள் கவனிக்கும் முன்னெச்சரிக்கை இதான் இந்த அடுப்பில் பண்ணால் இப்படி இருக்கும் இதில் பண்ணால் இப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளே நம்மை கவனித்துக் கிடணும் யாரும் சொல்லித் தரமாட்டாங்க நம்ம ஒரு புத்தியை கொண்டு இவ்ளவுதான் இப்படித்தான் இருக்கணும் சமையல் பண்ணும் போது முன்னெச்சரிக்கையாக நம்ம இருந்துக்கிடணும் அப்போ தான் எதுவும் படாது அப்படிங்கிறது நினைக்கணும் அதேமாதிரி சிலிண்டருலேருந்து லேசாக திறந்து வருது சிலிண்ட்ரு வாடை வருது வெளியே அப்படினா உடனே ஜன்னல் கதவு எல்லாம் திறந்து வச்சிடணும் முன்னெச்சரிக்கையாக லைட்டு சுட்ச்சி எதுவும் போட கூடாது இப்படி முன்னெச்சரிக்கையோடு இருந்துக்கிடணும்